இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சமைக்கவே தெரியாது எனக்கு வந்து ஒரு ஒன்றுமே ஒரு ஒரு குழம்புக்கூட வைக்க தெரியாது அப்போ என்ன பண்ணுறது சும்மா ஏதாவது கற்றுக்கணுமே அப்படிங்கறதுக்காக என்ன வெச்சிக்கிட்டேன் வெங்காய ரசம் தான் வெங்காய ரசம் தான் வைப்பனே அதில் வெங்காய ரசத்தை என்ன பண்ணுவோம்னா சும்மா கொஞ்சோண்டு புளி வந்து எடுத்து ஊற வெச்சிட்டு வெங்காயத்தை ஒரு ரெண்டு மூணு வெங்காயத்தை நல்லா பெரிய வெங்காயத்தை எடுத்து நறுக்கி நறுக்கி வெச்சி விட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்புல போட்டு அந்த புளி ஊற வெச்சிருக்கோம் இல்லையா அது நல்லா கரைச்சி அதில் கொஞ்சம் உப்பு புளி போட்டு தக்காளி இருந்தால் தக்காளி கரைச்சி போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலைலாம் போட்டுவிட்டோமா அந்த தண்ணி எடுத்து ஊற்றி வெங்காயத்தை எடுத்து வதக்கி வதக்கிவிட்டு தண்ணி எடுத்து ஊற்றுவோம் ஊற்றி நல்லா கொதிக்கும் கொதிக்கவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இறக்குவோம் இதுதான் நான் கற்றுக்கிட்டேன் முதல்ல நான் கற்றுக்கிட்ட குழம்புன்னா அது வெங்காய ரசம் தான் அது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சுவிடும் அது எப்படி வெச்சாலும் நல்லாவும் இருக்கும் ஒரு அவசரத்தில் டக்குனு எங்கேயாது கிளம்பணும் அப்படின்னு பார்த்தா கூட அந்த வெங்காய ரசம் டக்குன்னு வச்சிடலாம் அது அதையே சமைக்க முடியாது இல்லையா அப்புறம் என்ன ஆகிடுச்சி இது ரசம் வைப்போமே அப்படின்ட்டு வெங்காய ரசத்திலேருந்து ரசத்துக்கு வைக்க ஆரம்பித்தேன் அது வந்து ஆரம்பத்தில் எனக்கு உப்பு அளவும் தெரியாது ஒன்றும் தெரியாது தக்காளி ஒன்று எடுக்கணுமா ரெண்டு எடுக்கணுமான்னும் தெரியாது சும்மா ஏதோ வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பத்தில் வெச்சேன் நல்லாவும் இருக்காதுதான் அந்த சோம்பு சீரகம் எல்லாம் வெச்சி ரசம் வைப்பேன் மிளகு பூண்டுலாம் தட்டி போட்டு வைப்பேன் அது நான் நல்லாவே வைக்கலை ஆரம்பத்தில் அப்புறம் எங்கள் வீட்டுலலாம் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ரசமா வைக்கிறே வைக்க தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சரின்னு என்ன பண்ணிவிட்டேன் மிக்ஸிலேயே அரைச்சி விட்டனா அது அதனாலேயே என்னமோ தெரில எனக்கு அது எப்படின்னே தெரில சரி அம்மியில் அம்மி கல்லில் வெச்சு அரைப்போம்னு சொல்லிவிட்டு அம்மி கல்லை கழுவி விட்டு சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் வெச்சி நல்லா நைசாக அரைத்து விட்டு அப்புறம் பூண்டு கொஞ்சம் லேசாக தட்டி வெச்சிட்டு ஒரு பச்சை மிளகா தட்டி வைத்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படிங்குறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வெச்சு அரைச்சிவிட்டேன் அரைச்சுவிட்டு புளியெல்லாம் ஊற வெச்சிட்டோமா ஊற வெச்சிட்டு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை அது சும்மா காரத்துக்கு ஒரு ஒரு காஞ்ச மிளகா அள்ளி போட்டு அந்த அரைத்து வெச்சிருக்கோம் இல்லையா சீரகம் பெருஞ்சீரகம் அந்த கலவையை எடுத்து அதுலேயும் கொட்டி புளி தண்ணி இருக்குதுல அதில் ஒரு தக்காளியை கரைச்சி வெச்சி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதை குளப்பி அந்த தட்டுலேயே ஊற்றி கொதி வர்றத்துக்கு முன்னாடியே என்ன கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கொத்தமல்லி எலை இருந்துச்சுன்னா கொத்தமல்லி எலைய உருவி போட்டு கொதி வர்றத்துக்கு முன்னாடி இந்த நுரை நுரையா வரும் அப்படி வரும்போதே என்னப் பண்ணுன்னா இறக்கிட்ணும் ரசத்தை திடீர்னு வெச்சேன் அது ஒரு அவசரத்தில் அது ஒரு ஆர்வத்தோட வைக்கணுன்லாம் வைக்கலை சும்மா ஒரு கடமைக்குன்னு வெச்சேன் அது நல்லா இருந்துச்சு அது நல்லா இருக்குனோடனே வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க நல்லா வெச்சுட்ட அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு பேர் வந்திடுச்சா சந்தோஷமா ஆகிட்டு எனக்கு அது சரி கடக்குதுனுட்டு என்ன பண்ணிட்டேன் அதுதான் நான் வெச்ச ஃபஸ்ட்டு ரசம்ன்னு வைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இந்த மிளகாய் தூள்லாம் போட்டு புளி குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் அந்த அளவுக்கு வைக்க மாட்டேன் வெச்சாலும் அந்த அளவுக்கு அது ருசியாக இருக்காது ஆனால் என் அளவுக்கு ரசமே வைக்க முடியாதுன்னு தான் இன்னமும் எங்கள் வீட்டில் சொல்வாங்க அது வந்து இந்த மாதிரி நல்லா இருக்குது சூப்பராக வைக்கிறே சூப்பராக வைக்கிறேனு சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி எனக்கு வேறு எந்த குழம்புமே வைக்க பிடிக்காம இந்த ரசம் மட்டும் தான் நான் நல்லா வைக்கவே கற்றுக்கிட்டனே நான்